ஓகே சார் வணக்கம் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்து தொளாயி ஆயிரத்து ரெண்டாயிரத்து ப பதினெட்டில் வந்து ஜாயின் பண்ணினேன் சைல்ட் ஆக்ட் லைனில் இந்த ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீம் மெம்பராக ஒசூர் அண்ட் சூளகிரி பிளாக் இந்த ரெண்டு பிளாக் வந்து எனக்கு கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைல்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதாவது பதினெட்டு வயதுக்கு குறைவான இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிரச்சினைகளுக்காக நாம் வந்து பார்த்தீங்கன்னா டென் நயன் நயன் எயிட்லிருந்து கால்ஸ் வரும் அந்த கால்ஸுனுடைய அடிப்படையில் நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய அட்ரஸ்ஸு மற்ற விஷயங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நாம் நேராக அங்கே போவோம் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிகிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் சார்